இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை எடுத்துக்கிட்டீங்கன்னால் ஆகாய கங்கை வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அதுவே அந்த மலைக்கு பின்னாடி புளியஞ்சோலைன்ட்டு ஒரு கிராமம் அது ஒரு சுற்றுலா இடந்தான் ஆனால் அதிகபேரால் அது அதிக பேர் யாரும் வந்து பார்க்கல அந்த சுற்றுலா இடத்துல ஒரு ஆறு அழகா ஒரு சின்ன நீர்வீழ்ச்சியாட்டம் அழகா சின்னதாக நீர்வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது ஆறு மலை மேலிருந்து தண்ணி வரும் ரொம்ப கூலிங்காக இருக்கும் இயற்கையான இடம் நிறைய குரங்குகள் அந்தமாதிரி இருக்கிறது சுற்றியும் வயல் பகுதியாக இருக்கும் சுற்றியும் வயல் காடுகளாக இருக்கிறப்ப அந்த காற்று ரொம்ப சுத்தமாக இருக்கும் அதனால் அந்த இடத்த நிறைய பேர் போய் பார்க்கலாம் வர்றாங்க ஆனால் கொஞ்ச பேர்தான் வர்றாங்க அது எல்லாேருமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடம் அதுக்கப்புறம் ஊட்டி ஊட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னால் நம்மளுக்கு ஒரு பத்து இடம் மெயினாக வந்தாலே இந்த கெய்ட்ஸ் எல்லாம் அவங்க இந்த சுற்றுலா தலத்தை சுற்றி காமிக்கிற வேலை பார்க்குறவங்க அதுக்குன்னு தனியாக இருக்கிறவங்க வந்து இந்த பத்து இடத்ததான் சொல்லுவாங்க யாரை கேட்டாலும் அவ்வளோதான் சொல்லுவாங்க அது இல்லாமல் கிட்ட தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இடத்துக்கு மேலே இருக்குது அங்கே அங்கே இயற்கையாக இருக்கிற ஒரு இடம் ஒரு வியூவ் பாயிண்ட்டு இந்த மாதிரி யாரும் பார்க்காத ஒரு இடம் அந்த ஊர் மக்களுக்கு மட்டும் தெரிஞ்ச இடங்கள்ருக்குது அதையும் சுற்றுலா தலமாக அறி அறிவித்தா அது அதை எல்லாேரும் பார்க்குற மாதிரி பண்ணணும் அந்த இடங்களும் ரொம்ப அழகா இயற்கையாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் ஒவ்வொன்று இருக்குது இது எல்லாேரும் போய் பார்க்க வேண்டிய ஒன்று